இங்கே வேலையில் இருக்கிறப்ப கேணீன் இருந்துச்சி மூணு வேலையும் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சி ஆனால் சமிபத்துல கேணீன மூடிட்டாங்க சரி ஓட்டல்ல சாப்புடல்லானா முடியல கட்டுப்படி ஆகல சரி சமைச்சி சாப்புடல்லானு கேஸுக்கு ஆர்டரு பண்ணோம் ஆனால் எந்த ப்ரூஃப் இல்லாமல் கேஸ் கெடைக்கல சரி அவசரத்துக்கு ஆகட்டுமேனு ஒரு ஸ்டவ் அடுப்பு அதுவும் கையில் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் அடுப்பு ஐநூற்றம்பது ரூபா அதை வாங்கிட்டு வந்தேன் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு மண்ணெண்ணெயும் வாங்கிட்டு வந்து ஊற்றி பற்ற வைக்கலான்னு நினச்சா பற்றவே கிடையாது கடைசில பர்னர் ஓட்டை ஏன்டா வாங்கிட்டு வந்தோன்னு மறுபடி கடைக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அவரு பர்னரை மாற்றி கொடுத்தாரு மறுபடி கொண்டு வந்து மறுபடி பற்ற வச்சா டேங்க்கிலையே லீக்காகுது இதுக்கப்பறம் சமைச்சி சாப்பிட்ணுமானு எனக்கு வெறுப்பே வந்துருச்சு கடைசில ரெண்டு நாளாக எதோ கஷ்டப்பட்டு மறுபடி ஓட்டல்ல சமைச்சி ஸாரி ஓட்டல்ல சாப்பிட்டுக்கறேன் வேற வழி இல்லாமல் இப்போ மறுபடியும் அதே வேலை வேலையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது